ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே ஓ சார் இன்ன இன்னிக்கு கொஞ்சம் பிஸியான டைமு அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ட்புள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ சாரி சார் எங்களோடய சைட்டிலேருந்து உங்களுக்கு அப்பாலேஜ் பண்ணிக்கிறோம் ப நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் சார் ஓ சாரி சார் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிக்காமல் பார்த்துக்கலாம் சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டோக்கன் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இன்னிக்கு கொஞ்சம் பீக் அவர் அப்படிங்கிறதுதுனால அங்கேயும் இ ஹோட்டலில் பிஸியாக இருந்திருந்துருக்கும் அ அதனால் யாருக்கும் என்ன டைமிங்க் வந்தாங்கங்றது கொஞ்சம் சர்வ் பண்ண முடியாமல் இ பிஸியாக இருந்திருப்பாங்க ஸ்டாஃபும் சரி அது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க சார் டோக்கனைஸ்ட் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க சார் சரிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகே சார் தேங்க் யூ சார்